பதினஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஒம்பது இருபத்தினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று